ஹலோ வாங்க மேம் வாங்க மேம் வாங்க என்ன வேணும் மேம் உங்களுக்கு சொல்லுங்கள் மேம் ஆ பாருங்கள் மேம் பாருங்கள் எந்த என்ன கம்பெ என்ன ப்ராண்டில் என்ன கம்பெனியில பார்க்கணும் மேம் என்ன இது சாரி மேம் என்ன சொல்லுங்கள் மேம் ஓ அ ஆ யெஸ் மேம் யெஸ் மேம் லிட்டில் லிட்டில் பெர்சன்ட் இருக்கு மேம் லிட்டில் மே லான்ச் ஆயி ஒரு வாரம் தான் ஆகுது மார்க்கெட்டில் வந்துருக்கு மேம் எங்கள்ட்ட இருக்கு அது இப்போ ஃபைவ் ஜிக்கு உள்ள ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஃபைவ் ஜி ஃபீச்சர்ஸில் மல்ட்டி மீடியா ஃபீச்சர்ஸ் தானே மேம் யெஸ் மேம் பாருங்கள் மேம் பாருங்கள் மேம் என்ன இருக்கு என்ன இருக்கு பாருங்கள் மேம் பாருங்கள் மேம் யெஸ் மேம் ஆனா யெஸ் மேம் ஃப்ரெ யெஸ் மேம் அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட் கேமரா ரியல் கேமரா க்ளியாரிட்டி சூப்பராக இருக்கும் அதுவும் ஓ அது நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கங்க இந்தா பிடிங்க மேம் இங்கே பாருங்கள் போட்டோஸ் எல்லாம் க்ளியாரிட்டியாக வந்துருக்கு பாருங்கள் எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டும் யெஸ் மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் ஆ எ ஆ க்ளியராக நீங்கள் செக் பண்ணிக்கங்க மேம் ஆனால் நீங்கள் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்க ஆ க்ளியாரிட்டி அதுக்குன்னு தான் ஃபைவ் ஜி கொடுத்தருக்காங்க அவங்க நீங்கள் இல்லை இது கூட இயர்ஃபோன் கிடைக்கும் மேம் ஏன்னா இப்போ இந்த இப்போ உள்ள மொபைல்ஸில் ஆன்ஃப்ரீ கிடைக்காது இதுக்கு கூட ஆன்ஃப்ரீ கிடைக்கிது இந்த செட் கூட அப்படி ஆன்ஃப்ரீ நீங்கள் வேணுன்னா சவுண்ட் க்ளியாரிட்டி க்ளி செக் பண்ணிக்கங்க எது எப்படி சொல்லி க்ளியராக இருக்குல மேம் சவுண்ட் க்ளியாரிட்டி யெஸ் மேம் யெஸ் மேம் இ இ அது அது இல்லை மேம் இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லாமே அப்டேஷன் ஆகுது அப்டேஷன் ஆகுது போக போக க்ளியாரிட்டி எல்லாம் புதுசு புதுசாக வருதுல மேம் அப்பட்லாம் கிடையாது புதுசாக வருது இப்போ பாருங்கள் இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் சிக்ஸ்டீன் ஜிபி இன்பில்டுன்னு சொன்னாங்க இப்போ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்பில்டு வருது அதற்காண்டி தான் க்ளியாரிட்டி கே கேமரா க்ளியாரிட்டி நல்லா இருக்கு மேம் நெக்ஸ்ட்டு இப்போ ஆ யெஸ் மேம் ஆ யெஸ் மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் இஎம்ஐ வந்து இது இ இஎம்ஐ பண்ணிக்கலாம் மேம் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஒரு இமே இமேஜிம் டவுன் பேமெண்ட் மினிமம் ஃபைவ் தவுசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் மீதி உள்ள பேலன்ஸ் அமௌவுண்டும் வந்து நீங்கள் இஎம்ஐயில பே பண்ணிக்கிடலாம் ஏ அப்படி தான் ஃபார் எக் ஏ சார்ஜஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தவுசண்ட் மேம் தேர்ட்டி ஃபைவ் தவுசண்ட் தட் தேர்ட்டி ஃபைவ் தவுசண்ட் ஃபைவ் தவுசண்ட் வந்து ஃபர்ஸ் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போடணும் உங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணும் மீதி எல்லாம் பேலன்சை நாங்கள் இஎம்ஐயில கலெ கலெக்ட் பண்ணிக்கிடுவோம் பிரச்சனை கிடையாது கலி உங்கள் ஆதார் கார்டு உள்ள ஆதாரை கார்டுக்குள்ள ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க மேம் இஎம்ஐ மி மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கு டெய்னுர் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது ஒன் இயருக்கு இருக்குது டூ இயர்ஸ் இருக்குது அது உங்க மேலே டிப்பெ இப்போ நீங்கள் எவ்வளோ எடுக்கிங்க சொல்லி ஆ மேம் ஆ போடலாம் மேம் போடலாம் ஆ அமௌண்ட் கொஞ் ஆ யெஸ் மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் ஆமாம் மினிமம் ஃபைவ் தவுசண்ட் கட்டணும் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு வந்துருக்கீங்களா மேம் அது அது யெஸ் மேம் ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இது இப்போ ஒரு போட்டோஸ் வேணும் போட்டோ நான் எடுத்துக்குவேன் ஏன் மொபைலில் இருந்து உங்கள் போட் போட்டோ எடுத்துக்கிடுவேன் அதில் ஆக்கிக்கிடலாம் அதுக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம் மேம் பேக் பண்ணிரட்டுமா மேம் திருப்பி வே வேறு இருக்கு மேம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வருது வே மொபைல் மொபைல் இருக்குது மேம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேயும் வருது ஏ யா யெஸ் மேம் ஓப்போ வீவோ ஹச் பி ஹச் சி எல் எல்லா கம்பெனிஸும் இருக்கு ப்ராண்டட் மொபைலுக்குள்ளே எல்லா கம்பெனியும் இருக்கு எங்கள்கிட்ட ப்ராண்டட் மொபைல்னா சார் ஆ யா யெஸ் மேம் ஆனால் திருப்பி வி திருப்பி எதுவும் கிடையாது எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் சிக்ஸ் மந்த்ஸ்லையே நாங்கள் மேனுஃபேக்ச்சரிங் வாரண்டி கொடுப்போம் மேம் அதுவும் பிர யெஸ் மேம் யெஸ் மேம் உங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் தான் கொடுப்போம் மேம் சிக்ஸ் மந்த் அவங்க அப்படி சொல்லுவாங்க மேம் வாரண்டி கே வாரண்டி வேறு கேரண்டி வேறுல்ல மேம் கேரண்டி கொடுப்பாங்க நாங்கள் கேரண்டி எல்லாம் கொடுப்போம் வாரண்டி கொடுக்கல மேம் சிக்ஸ் மந்த்ஸ் கே வ கேரண்டி கொடுக்கோம் ஒன் மந்த் ஒன் இயர் வாரண்டி வாரண்டி தான் சொல்லி கொடுப்போம் வாரண்டி சொல்லி வாரண்டி சொல்லிக்கிடலாம் யாரும் சொல்லிக்கிடலாம் ஆனால் பண்ண மாட்டாங்க கஸ்டமர் கேர் நம்பர் கொடுப்பாங்க நாங்கள் செல்ஃப் சார் ஹோம் டெலிவரி பண்ணுவோம் வீட்டில் வந்து சர்விஸ்க்கு கொடுப்போம் உங்களுக்கு

ஓகே ஓ ஓகே ஓகே மேம் பண்ணிக்கிடலாம் பண்ணிக்கிடலாம் மேம் பண்ணிக்கிடலாம் மேம் ஆ இல்லை மேம் அது எவ்வளோ ஃபுல்லாக ரவுண்டப்பிடிக்காதுல ஏன்னா இது என்ன குறைக்கிறது மேம் இதில் என்ன நாம சின்ன வியாபாரமாக பண்ணுறோம் அது வ வ காய்கறி வியாபாரமாக பண்ணுறோம் குறைக்க கூட்ட இது ஒரே ப்ரைஸ் தான் மேம் சேம் ப்ரைஸ் தான் மேம் அது ஆடி ஆஃபரில் மேம் இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்ட ஆடி ஆஃபர் கிடையாது இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் இருக்குது ஆடி ஆஃபர் வரலை ஆனால் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் இருக்குது மேம் ஆனால் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் இருக்குது அதற்காண்டி தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு ஒன் இயர் டூ இயரு இஎம்ஐயில பே பண்ணால் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டு இதே இது ஒன் ஒன் மந்த் ஒன் வீக் முந்தி வந்துருந்திங்கன்னா வாங்குன உடனே லான்ச் ஆன உடனே ஜீரோ ட டவுன் பேமெண்ட்டில் கிடச்சிருக்காது உங்களுக்கு டென் தவுன்சண்ட் மினிமம் பே பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ ஃபைவ் தவுசண்ட் ஆவது இண்டிபெண்டன்ட டேகாண்டி குறச்சி ஃபைவ் தவுசண்ட் பண்ணிருக்காங்க மேம் அந்த டிஸ்கவுன்ட் இருக்குல இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லி யெஸ் மேம் யெஸ் மேம் ஆ இதில் பிரவுண் இருக்குது இது இதுல ப்ளா ப்ளாக் இருக்குது மேம் பிரவுண் அண்ட் ப்ளாக் ரெண்டு தான் மேம் இருக்கு மேம் ஓகே மேம் ஆ இதே டெம்பர் ஓகேங்க மேம் டெம்பர் க்ளாஸு பாடி பின்னால் பின்னால் உள்ள பாடிலாம் போட்ரட்டுமா மேம் அதுக்கு சார்ஜஸ் எக்ஸ்டரா ஆவும் ஆனால் ஆ ஓகே ஓகே அதான் ஓகே மேம் நம்ம பண்ணிக்கிடலாம் மேம் பண்ணிக்கிடலாம் மேம் ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் மேம் இது கேட்டுக்கோங்க மேம் நீங்கள் சொல்லுறது கரெக்ட்டு தான் ம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் ஆ பே பண்ணிருங்க மேம் இல்லை குபே ஜிபேவே பண்ணிருங்க இதில் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் நெக்ஸ்ட் டைம் வெல்கம் மேம் நெக்ஸ்ட் டைம் போய் பார்க்கலாம் மேம் தேங்க்ஸ் மேம்